பண்டிகைன்னு பார்க்கும் போது நாங்கள் வந்து பொங்கலுக்கு சமைப்போம் பொங்கலு பண்டிகைனா பானை வைப்போம் நாங்கள் பானை வக்கறதுனால வெல்லோம் பொங்கல்லாம் வெக்க மாட்டோம் நாங்கள் பானை வக்கறதுனால இந்த அரிசி போட்டு பானை செய்வோம் பூசணிக்காய் குழம்பு செய்வோம் நாங்கள் பொங்கல் அன்னைக்கு அதே மாதிரி தீபாவளி டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதிர்ஷ்டம் செய்வோம் கஜாயம் செய்வோம் நோம்பு எடுக்கிறத்துக்காக அன்னைக்கு பண்டிகை டைமில் அன்னைக்கி செஞ்சுட்டு அடுத்த நாள் வந்து கறி எடுப்போம் நாங்கள் கறி குழம்பு செய்வோம் மதியம் பொங்கலு தீபாவளி அப்போ அதுக்கு அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு நாங்கள் கறி செய்வோம் ஒப்பிட்டு செய்வோம் ஒகாதி பண்டிகைக்கும் கறி செய்வோம் ஒப்பிட்டு செய்வோம் மற்றபடி பண்டிகை டைமில் அதே மாதிரி எங்கள் ஊரில் மாரியம்மன் பண்டிகை நடக்கும் நல்லா பெருசாக திருவிழா நடக்கும் அதுக்கும் நாங்கள் விளக்கு மாவு இடிப்போம் மாவு இடிப்போம் சாமிக்கு விளக்கு மாவு இடிச்சு பலம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் செய்ய பொங்கல்லாம் வச்சு கோழி அறுத்து பொங்கல் வச்சு எடுத்துகின்னு வந்துருவோம் அடுத்த நாள் வந்து ஆடு வெட்டி சமைச்சு எல்லாருக்கும் சமைச்சு சாப்பாடு போடுவோங்கள் நாங்கள் பண்டிகை காலையில் இது செய்வோம் நாங்கள் அவ்வளோ தான்